ஹலோ ஹலோ கேப் ட்ரைவர்ங்களா எங்களுக்கு கேப் வேணும் நாங்கள் பெங்களூர்லேர்ந்து வந்துருக்கிறோம் நாங்கள் டேம் சுத்தி பார்க்குணும் வேற என்னென்னா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்க்குணும் என்னென்னா இருக்குது வேற இங்கே

ம் ம்

ஆ ஆ ஹோட்டல் எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் இங்கே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு

ஆ ஆ சரிங்க மேம் ஆ ஆ எவ்வளோ வாடகைங்க நீங்கள் கேட்குறிங்க கேபுக்கு பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்குகிறோம் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்குகிறோம் நாங்கள் இங்கே இங்கே டேம்க்கு போகிறத்துக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்குவிங்க நீங்கள் ஆ ஆமாம் அவ்வளோ அதிகம் தானே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கள்

ஆ நீங்கள் ட்ராப் மட்டும் பண்ணிவிட்டு போய்ட்டிங்கனால் போதும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் வந்துருவோம் ஃபோன் பண்ணுறோம் அப்புறம் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் ஆ நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்கிறோம் நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்கிறோம் நாங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறோம் பாருங்கள் நீங்கள் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்கள் ஆ ஆ லொக்கேஷன் அனுப்பிவிடுறேன் நானு சரி ஓகே தேங்க்ஸ் ஆ சீக்கிரம் வந்துருங்கள் வைக்கிறேன் ஆ தேங்க்ஸ் ஆ